அண்ணா நான் வந்த உங்கள் கடையில் பத்து பவுன் செயின் செயின் மூணு மூணு மூணு மூணு மூணு மூணு பவுனில் மூணு செயின் எடுத்திருக்கேன் ஒரு பவுனில் மோதிரம் மோதிரம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து என்னங்ண்ணா தள்ளுபடி எவ்வளோங்ணா ஒரு பவுனுக்கு ஒரு கிராமாங்ணா சரிங்ணா மொத்தம் பத்து பத்து கிராம் கொஞ்சம் த தள்ளுபடியாங்ணா சரிங்ணா சரிணா எனக்கு ஏதாவது கூப்பன் கொடுத்தீங்கனா பரவாயில்ல கூப்பனைதா தள்ளுபடியாக கொடுத்துட்டிங்களா சரிங்ணா ஒன்றும் பிரச்சின இல்லை சரிங்ணா கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணிப் போடுங்கங்க பவுன் எடுக்கிறோம் இவ்வளோ பத்து பவுன் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் வருது ஆறு லட்ச ரூபாயில் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கனா பரவாயில்ல ஆமாங்ணா ஆ சரிங்ணா ரொம்ப தேங்க்ஸ்ணா நல்லா செஞ்சுருக்கிங்க பரவாயில்ல சரிங்கணா யாரும் கேட்டாங்கனால் கண்டிப்பாக உங்கள் கடையை ரெஃபர் பண்ணி சொல்கிறேங்கனா சரிங்கணா